சொல் சாமி சொல்லுங்க

சரி சரி சரி சரி ஏன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் சரி சரி

என்னென்ன செய்யணும் சரி சரி

சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் வேலை முடிஞ்சால் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நானும் வரணும் அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் இல்லை இல்லை நான் வந்துடுறேன் வந்துடுவேன் வந்துடுறேன் இல்லை இல்லை எத்தனை மணிக்கு வரணும்

வந்துடுறேன் வந்துடுறேன் சரி சரி

சரி சரி வைக்கிறேன்